ஹலோ மாயா கால் டாக்சியா அண்ணா நான் இது ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன் இது போகிறதுக்கு கார் புக் பண்ணியிருந்தேன் இன்னும் வரலை அதான் போன் பண்ணேன் டிராஃபிக் ஜாமா அண்ணா நீங்கள் வர்றத்துக்கு லேட்டாகிடுச்சினா கூட சொல்லுங்கள் வேறு எதுனா காரு பிடிச்சி நாங்கள் போயிடுறோம் எங்களுக்கு டைமாகுதுணா ரயிலு போய் போய்டும் ஆ இல்லை நீங்கள் வர்றத்துக்கு வரலைனா கூட சொல்லிடுங்க நாங்கள் வேறு யாருனா கூட்டினு போய்டுவோம் ஆ ஆ ணா ஆ ணா வந்துடுங்கண்ணா இன்னும் இன்னும் அஞ்சு நிமிஷம்ணா ட்ரெயின் வருண்ணா